எனக்குத் தோட்டக்கலை மிகவும் ரொம்ப பிடிக்கும் அது என்னோடய பொழுதுபோக்கில் ஒன்றுனு கூட சொல்லலாம் ஏன்னால் இயற்கை இல்லாமல் நம்ம இல்லை இய இயற்கை வந்து எவ்வளோ அழகான விஷயங்கிறது வந்து கார்டனிங் பண்ணால் தான் தெரியும் நிறைய செடிகளோடு பேசும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதைத் தேர்ந்தெடுத்தக்கான மொ முதல் காரணமே ஹாப்பினஸ் தான் அதை அத ஒரு செடி வெதை போட்டு அது வளருற வரைக்கும் அது வளர்ந்துட்டா வளர்ந்துட்டானு பார்க்குறப்ப அதில் கிடைக்குற சந்தோஷம் வேறே எதுலேயும் கிடைக்காது அந்த மரங்களுக்கு அந்த செடிகள் மரங்களுக்கு மத்தியில் நம்ம இருக்கும் போது நம்மளை அறியாமையே ஒரு அமைதி கிடைக்குது அதுக்காகவே தோ தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு எது ஊக்குவித்ததுனால் ஒரு இப்போது ஒரு தூரமான இடத்துக்கு போகும் போது பல இடங்கள் வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து அமைதி கிடைக்கும் ஆனால் நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஒரு இடத்துக்கு ட்ராவல் போய்தாங்க பண்ணி கிடைக்கும் ஆனால் நம்ம வீட்டுங்க நம்ம வீட்டிலையே வந்து ஒரு மாடி தோட்டமோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப அதில் கொஞ்சம் நேரம் மனக்கஷ்டங்கள் இருந்தால் கூட அதங்க அந்த செடிங்க கூடங்கலாம் நம்ம உட்காந்து இருக்கும் போது அதெல்லாம் மறந்துடும் அதுக்காகவே தோட்டக்கலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்